மார்க்கெட்டில் உள்ள ரெடிமேட் ஆடைக்கும் கையால் நெய்யப்பட்ட ஆடைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னாங்க ரெடிமேட் ஆடைங்க சீக்கிரமே தைய்யல் பிரிஞ்சு போயிருங்க நீண்டு உழைக்காது துவைச்சோம்னாலும் அப்படியே விரிஞ்சு அகண்டு போகும் இந்த மாதிரி சின்னச் சின்ன மிஸ்டேக்லாம் நிறையவே இருக்குது ரெடிமேட் ஆடையில் ஆனால் கையால் தைச்ச ஆடைங்களும் சரி தை கையால் பின்னப்பட்ட ஆடையும் செரி நீண்டு உலச்சி வரும் அதுதான் ரெடிமேடுக்கும் கையில் நெய்யப்பட்ட ஆடைக்கும் உள்ள வித்தியாசம் அதே கையில் நெய்யப்பட்ட ஆடைங்க வந்து நல்ல போட்டுக்கிறத்துக்கு மிருதுவாகவும் இலவாகவும் இருக்கும் அதே ரெடிமேட் வந்து நம்ம கரெக்டான சைஸ் எடுக்கல அப்படினோன்னு வச்சுக்கோங்களேன் அது எடுத் வேஸ்ட்டாக தான் ஆகும் கொஞ்சம் பத்தலனாலும் அதை பிரிச்சும் விட முடியாது அதை யூஸ் பண்ணவே முடியாது பயன்பாட்டுக்கு பயன் இல்லாமல் அது போயிடும் அதாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்புறம் கையில் நெய்யப்பட்ட ஆடைங்களை வாங்கினோம் அப்படின்னாக்க நல்ல சாயமெலாம் போகாமல் அந்தங்க நீடித்து வரும் நல்ல ஆனாக்க ரெடிமேட் ஆடைங்க சாயம் போகும் கிழிஞ்சி போகும் தைய்யல் பிரிஞ்சு போகும் பட்டன்லாம் கலண்டு போகும் இது மாதிரி பல பிரச்சினைகள் இருக்குது ரெடிமேட் ஆடையில் கையால் நெய்யப்பட்ட ஆடைகளில் எந்த வித பிரச்சினையும் இருக்காது நம்ம தரத்துக்கு ஏற்றது மாதிரி நல்ல தகுதியாகவும் நல்லாவும் இருக்கும்